எங்கள் குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்களா அப்படி யாரும் இல்லை டெய்லி ப்ரேக் ஃபாஸ்ட்டும் லன்ச்சும் செய்கிறதுதான் டெய்லி காலையில் இட்லி சட்னி சாம்பார் வடை மதியம் வந்து லன்ஸ் மீல்ஸ்ஸு பருப்பு கொழம்பு அந்த மாதிரி செய்வோம் நைட்ல சப்பாத்தி அந்தமாதிரி சாப்பிடுவோம் அப்படி நோய் நோய் இருந்து சமைக்கணும்னு தனியாக யாருக்கும் சமைக்கறதில்லை டெய்லி ஆஸ்யூஷ்வல் எல்லா டெய்லி சமைக்கிறமாதிரி தான் சமைத்து சாப்பிட்டுட்ருக்கோம்